ஹலோ வந்து எனக்கு ஒரு ஆயிரத்து முன்னு ஆயிரத்து இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மேலே ஒரு ஹாஸ்ட்டல் வைக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் ஒரு ஒர் ஒரு முப்பது நாள் அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடுவீங்களா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் நட்டில் புல் ஆ புரியலை ஆமாம் ஆமாம் லேடிஸ் ஹாஸ்ட்டல் தாங்க ஜென்ஸெல்லாம் அலோடு இல்லை நான் லேடிஸ் மட்டும்தாங்க பயம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் அதுக்கு தகுந்தமாதிரி எங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லை லேடிஸ் ஹாஸ்ட்டல் தாங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க சரி நாங்கள் ஒரு முப்பது நாள் கழிச்சி வரட்டுங்களா பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அதுக்கு நான் நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பே பண்ணிடுறோம் பாதி அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்றோம் அதுக்கு அப்புறம் கூட பாதி அமௌண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ நாளில் சொல்கிறிங்ளோ அந்த டேட்டில் எனக்கு இதே நம்பர் தான் கால் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ்சுங்க